விவசாயம் வந்து முந்திரி விவசாயம் தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் முந்திரி விவசாயம் கடலூர் மாவட்டம் அது முக்கியமாக பண்ருட்டி வட்டத்தை பொருத்தளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரமான வேலைவாய்ப்பு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் ஒரு விவசாயன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இங்கே முந்திரி விவசாயம் மிக சிறப்பாகவும் செயல்பட்டு வருது ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து இந்த அதிக மழை காரணமாகவும் பேரிடர் சிக்கலாகவும் ஒரு இரு டைமில் வந்து முந்திரி விவசாயத்துக்கு வந்து பெரிய இழப்பு ஏற்படுது அந்த இழப்பீடு வந்து சமாளிக்கணுன்னாக்கா அதுலேந்து மீண்டு வரணுன்னாக்கா ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைனாக்கா இங்கே முந்திரி விவசாயம் மிகவும் சிறப்பாக்கவும் மிகவும் வளமாகவும் செயல்பட்டு வருது இங்கே உள்ளே மடி மக்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்வது இங்கே உள்ள முந்திரி விவசாயன்னு தான் சொல்லலாம் அந்தளவுக்கு முந்திரி விவசாயம் இங்கே மிகவும் சீருமாகவும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது